வாசலில் மாட்டுச்சாணம் தெளிப்பதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னால் எங்கல் வீட்லேயுமே இன்னுமும் அதை பின்பற்றிட்டு தான் வராங்க நாங்கள் மாடு வளர்த்துறோம் எங்கள் வாசலில் ரெகுலராக இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது நாங்ககூட எங்கள் எங்கள் அம்மாவை பாட்டியை இந்த மாதிரில்லாம் கேட்டிருக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு கூட அதிகம் இந்த விளக்கம் தெரில எங்கள் பாட்டி சொன்னாங்க அன்றைக்கு ஒரு நாள் ஏன்னு கேட்டீங்கன்னால் அந்த மாட்டுச்சாணத்தில் இது பண்ணும் பொழுது இது இதனோட இதனுடைய இது மூலிமா எந்தவொரு பூச்சி புழு இந்த மாதிரி எதுவுமே வீட்டுக்கு வராதுங்களாம் பாம்பு இந்த பூரான் இந்த மற்ற இந்த உயிரினங்கள் இந்தமாதிரி எந்த ஒரு விஷயமும் வீட்டுக்கு வராது அதேமாதிரி மாடு சாணத்தை இது பண்ணும்பொழுது நம்மளுடைய வீடே வந்து ஒரு தெய்வீக இதாக ஆகும் அப்படிங்கற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னால் இந்த மாட்டுச்சாணம் தெளிக்கிறது மூலிமா நம்மளுடைய வீட்டினுடைய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வெளிப்படும் தென்படும் மற்ற ஒரு உயிரினங்களும் பாதிக்க என்ன சொல்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்மளோட இடமும் சுத்தபத்தமாகவும் இருக்கும் நம்ம சுகாதாரமாகவும் இருக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாட்டுச்சாணத்தை தெளிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது